ஆம் கிராமப்புறங்களில் கல்வி அறிவு இல்லாததுனால் அவங்க வந்து ஏழ்மையில இருந்தாங்க இப்போ ஓரளவுக்கு அவங்களும் கல்வி கற்றுக்கணும் அப்படின்றத நினச்சிக்கிட்டு காமராஜருக்குப் பிறகு அவர் ஏற்படுத்தி கொடுத்ததுனால மற்றவங்களுக்கு அதை பா தொடர்ந்து பின்பற்றி வராங்க இன்றைக்கி கிராமப்புற மக்கள்கள்கள் அந்த காலத்தில் எழுத்தறிவு இல்லாததுனால் எவ்வளவோ கஷ்டங்கள் பாதிப்புகள் எல்லாம் அடைஞ்சாங்க இன்றைக்கி ஓரளவுக்கும் அவங்களும் புரிஞ்சுக்கிட்டு தன்னால் முடிஞ்சளவு தன்னுடைய வாரிசுகளுக்கோ தன்னுடைய இனத்தவர்களுக்கோ கல்வியைக் கொடுக்கணுங்குற மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு அவங்க செயல்படுறாங்க அவங்க வந்து முன்னோர்கள் வந்து அவங்க கல்வி அறிவு இல்லைனாலும் அவங்க அனுபவத்தில் அவங்க சொல்கிறத வந்து நம்ம சமூகம் ஏற்றுக்குறது இல்லை காரணம் அவங்க படிப்பறிவு இல்லாதவங்க அவங்க சொல்கிறது சரி இல்லை அப்படின் நினைக்கிறாங்க அது தப்பு ஆனால் அவங்க அனுபவத்தில் சொல்கிறாங்க நம்ம கல்வி அறிவை வச்சு நாம் பேசுறோம் அதை வந்து அவங்களும் புரிஞ்சுக்கிட்டு ஒரு வீட்டுக்குள்ளே ஒரு பிள்ளையிருந்தா அந்த பிள்ளைய கண்டிப்பாக படிக்க வைக்கணும் நாளைக்குச் சமுதாயத்தில் அவங்களும் முன்னுக்கு வரணும் நாட்டை அவங்களும் ஆளணும்ற எண்ணத்தில் அவங்க முயற்சி செஞ்சுக்கிட்டு வராங்க அதுக்கு ச அரசாங்கமும் உதவி செய்துக்கிட்டுதான் வருது அதை வச்சு வீட்டு பக்கத்துலேயோ அக்கத்துலேயோ எங்கோ படித்தவங்க இருந்தால் அந்த இடத்துல ஒரு நாலு பேர் சேர்ந்து ஒரு பள்ளிக்கூடம்மாதிரி ஏற்பாடு பண்ணி ஒரு வீட்டிலேயேவாது பிள்ளைங்களுக்கு கல்வியை கற்று தராங்க இதனால் பிள்ளைங்களுக்கு நாலு வயசில் இருந்த கல்வி இப்போ ஸ்கூலுக்குக் கொண்டு விட்டுட்டு அந்த பிள்ளைங்க படிக்கிறாங்க இதனால் இந்த குழந்தை தொழிலார்ன்ற ஒன்று இருந்தது அதை வந்து ஒழித்துட்டாங்க ஒழித்துட்டாங்கன்னா இந்த பிள்ளைங்கள பள்ளிக்கு போக வைக்கணும் படிக்க வைக்கணும் அப்படின்ற எண்ணத்தில் பள்ளியில் வந்து சத்துணவுன்னு ஒன்று ஆரம்பித்து அவங்களுக்கு சத்துணவு காலை உணவு மதிய உணவு இதல்லாம் கொடுக்குறாங்க பிள்ளைங்க படிக்கிறதும் படித்துக்கிறாங்க சாப்பிட்றதும் சாப்பிட்டுக்குறாங்க இது இல்லாமல் அவர்களுக்கு உடைகள் அது இதெல்லாம் க க அரசாங்கம் ச கொடுக்குது அதை வச்சுக்கிட்டு அவங்க படிக்கணுன்ற எண்ணத்தில் இருக்கிறாங்க அதனால கண்டிப்பாக அவங்க படித்து ப அவங்க பிரச்சினையும் தீரணும் அப்படின்னு அவங்க கிராம மக்கள் விரும்பறாங்க அதுக்குத் தகுந்த மாதிரி அரசாங்கமும் தக்க உ உதவிகளை செய்து அவர்களையும் முன்னுக்குக் கொண்டு வரணும் அப்படி செய்யும்போது படிப்பறிவே இல்லாத ஜனங்கள் கூட இன்றைக்கி படித்துட்டு நாலு எலுத்து படித்திருந்தாதான் நாட்டில் முன்னேற முடியுன்ற நம்பிக்கையோடு அவங்க தன்னுடைய வாரிசுகளையும் பிள்ளைகளையும் படிக்க வைக்கிறாங்க